தமிழ்நாட்டில் உள்ள சிறப்பு அம்சம்ன்னா சோழர் சேரர் பாண்டியன் இவங்க மூவரும் மன்னர்கள் இவர்கள் மன்னர்களாக இருக்கும் ஆட்சி காலத்தில் மதுரை திருச்சி ஸ்ரீரங்கம் மற்றும் தஞ்சாவூர் பொற்கோயில் இவங்க எல்லாம் சிறப்பு அம்சமாக கட்ட கட்டமைக்கப்பட்டன இதில் கட்டமைக்கப்பட்டதோட அதில் பாரம்பரியமான என்ன பெரிய விஷயம் போட்ருந்தா அதில் அனைத்து எழுத்துக்களும் தமிழாக செதுக்கப்பட்டது செதுக்கப்பட்டு அதை வந்து பின்வரும் சன்னதிகள் படித்து அதை கலாச்சாரத்தை மேலும் வளத்து கொள்ளும் அளவுக்கு அவங்க அந்த கோயிலை கட்டியிருக்காங்க இப்போ மதுரையில மீனாட்சி அம்மன் கோயில் அது வந்து நாலு அடித்தளங்களாக இருக்கும் நாலு வழிச்சாலை சென்டரில் மீனாட்சி அம்மன் கோயில் இது பயங்கரமான பேர் கொண்ட மன்னர்கள் கல் கட்டப்பட்ட கோயில் அதே மாதிரி தஞ்சாவூர் உள்ள சிறப்புக்கோயில் அதோட அடித்தளம் என்னான்னா அந்த சுற்றி இருக்கும் காமௌண்டை விட்டு அந்த நெகள் வந்து வெளியே விழுவாது அந்த கோயிலோட சிறப்பு அம்சமே அதில் இதுவரையும் கட்டமைக்கப்பட்ட கோயில்களில் ஒரு கோயில் கோபுரம் நெகளில் விழுகாத கோபுரமாக தஞ்சாவூர் உள்ள கோயில்

கோயிலுக்கு தமிழில் சிறப்பு அம்சமன்னா கல்வெட்டுக்கள் ஒவ்வொன்றும் தமிழில் அழகாக தெளிவாக படிக்கும் அளவுக்கு கல்வெட்டில் சிறப்புத்தமிழை பதிவு செய்ததில்தான் பெரிய சிறப்பு அம்சமே இவர்கள்தான் தமிழ்நாட்டின் உள்ள கோயில்களின் மன்னர்களாக வலம் வந்தார்கள் சோழர் சேரர் பாண்டியன் இவங்க மூவரும் மும்மூர்த்தி என்று தமிழ்நாட்டில் போற்றுவார்கள் பெரிய சிறப்பு அம்சமாகவே வளர்த்து கொண்டனர் அது குறிப்பிட்டு சொல்லணுன்னா இந்த கோயில்களை கட்டுவதற்கு அவர்கள் எடுத்து கொண்ட காலத்தை விட அவங்கள் இப்போ அந்த கோயிலில் போற்றுவது மிக சிறந்த அம்சமாக கொண்டிருக்கு காரணம் என்னான்னா அவங்க கட்டவ கட்டமைக்கப்பட்ட கோயில் இந்த இது வரையும் எந்த ஒரு கோயில்களின் அடிப்படையில் கொண்டு இல்லாமல் ஒரு சிறப்பு அம்சமாக செயல்படுது அதுக்கு காரணம் சோழர் சேரர் பாண்டியன் இம்மூர்த்திகள் என்று போற்றப்படும் தமிழ்நாட்டில் இவர்கள் ஆட்சி காலத்தில் தமிழை வளர்ப்பதற்காக வரும் அனைத்து கலைஞர்களுக்கும் பரிசு பொன்னாடை அனைத்தும் கொடுத்து தமிழ் ஆக்கத்தை வரவேற்று போற்றி வெளிப்படுத்தின வந்தனர் ஒரு கவிஞர் தன் தமிழை உச்சரிப்பதும் பேசுவதும் அழகாக எண்ணிக்கொண்டால் அவர்களுக்கு சிறப்பு பரிசு கொடுத்து அவர்களை அழகு பார்த்து வைப்பதில் மூவரும் மும்மூர்த்தி என்று போற்றி தமிழ்நாட்டின் ஆக்க சிறந்த அரசர்களாக வலம் வந்து கொண்டிருக்கி இருப்பது தமிழ்நாட்டின் இதை நாங்கள் பெருமையுடன் தெரிவித்து கொள்கிறோம்